ஹலோ ஏங்க செல்வி பூக்கடைங்களா எங்களுக்கு வந்து ரெகுலராக ஒரு அஞ்சு கிலோ பூ கொடுக்க முடியுங்களா மல்லிகை பூங்க மல்லிகை பூ ம் ஆமாம்

சரிங்க அமௌன்ட் எவ்வளோங்க

சரிங்க சரிங்க அதுதான் நாங்களும் வாங்கி தான் வெளியில் சேல் பண்ணனுங்க அதுக்காகத் தான் சரி உங்கள் கடை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பக்கத்து வீட்லேலாம் சொன்னாங்க அதனால தான் சரி வண்டி சரிங்க விலை அமௌன்ட்டு தான் கொஞ்சம் கொறச்சு கொடுத்திங்னா பரவாயிலைங்க அப்டிங்களா அதுக்கு கம்மியாக குறைக்க முடியாதுங்க ம் சரிங்க அப்போது கடைக்கு ஏ எத்தனை மணிக்கு வந்தால் பூ கிடைக்குங்க செரிங்க ஓ செரிங்க நீங்களே எல்லாம் பார்த்து இல்லை நாங்கள் நேரடியாக வந்து வாங்க்கிறோங்க அது ரெகுலராக வாங்குவோங்க கண்டிப்பாக வாங்குவோங்க அதனால தான் உங்கள் கடையை சூஸ் பண்ணிணேன் ரெகுலராக பூ வேணும் எனக்கு அப்படிங்கிறக்காக தாங்க அதுதாங்க ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படி அப்படிங்ளா என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது அம்ச்சு விடுறேங்க என்னோடய ஃபோன் நம்பரு உங்களுக்கு அனுப் அனுப்ச்சு விடுறேங்க அப்புறம் ஃபோன் ஃபோனில் கா கான்டெக்ட் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்ஆப்பில் கூட பேசிக்கலாங்க ஓகேங்களா என்னங்க நாங்கள் கடை இல்லைங்க வீட்லிருந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணலான்ட்டுங்க ஆ சரிங்க அப்போது கடைக்கு எப்போது வந்து பூ வாங்க்கிலாங்க ஆ சேரிங்க சரிங்க எப்படியோ கொஞ்சம் அமௌன்ட் கொஞ்சம் கொறச்சு கொடுங்க பூ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமாங்க ஆ சரிங்க ஓகேங்க தேங்க்ஸுங்க